எனக்கு இந்த கிராஃப்ட்டு ஒர்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நானும் நிறைய கிரியேட் பண்ணி இருக்கன் நம்மலே கிரியேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டோட நான் பண்ணுவேன் அப்படியே நானே நிறைய திங் மேக் பண்ணுவேன் மூவிஸில் பார்த்து எனக்கு இப்போ அது பிடிச்சிருக்கு அப்படீன்னா நான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படீன்னா நான் யூடியூப்பில் போயிவிட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நானே கிரியேட் பண்ணுவேன் மேக் பண்ணி நானே வீட்டில் வீட்டில் கூட வச்சுப்பேன் அந்தமாரி கிச்சன்ஸ்க்கு தேவையானது எல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து பண்ணுவேன் மூவிஸ்ல எல்லாம் அதிகம் காட்டுறதை வந்து இந்த ஃபேஷன் இதெல்லாம் நான் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்ச்சி அப்படீன்னா நான் நானே கிரேட் பண்ணி நானே வச்சுப்பேன் அது பண்றதுலாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டாக இருக்கும் இதே நம் நம்மளே பண்ணுறது அப்படீன்றது கொஞ்சம் ரொம்ப இன்னும் இன்ட்ரஸ்ட்டாக இறங்கி பண்ணலாம் கிரேட் பண்ணுறது அது கிரியேட் பண்ணுறதுல ரொம்ப ஒரு ஹாப்பி நல்லா இருக்கும் நான் நிறைய மேக் பண்ணியிருக்கேன் நீங்களும் பண்ணி பாருங்கள்